ஆ ஹலோ ஸ்டூடண்ட் நவீன் தானே ஆ நாங்கள் ட்ரைவிங் ஸ்கூல் இன்ஸ்டக்டரில் இருந்து பேசுறோம் நீங்கள் இந்த மாதிரி க்ளாஸஸ் வரேன்னு சொல்லியிருந்தீங்க அதை பற்றின இன்ட்ரஸ்ட் இருந்தால் சொன்னிங்கன்னால் நான் அதுக்கு என்ன எப்படின்னு நாங்கள் க்ளாஸஸ் சொல்லுவோம் எப்போ வந்து ஜாயின் பண்ணணும் எவ்வளோ ஃபீஸு என்ன மாதிரி க்ளாஸஸ் இருக்கும் க்ளாஸஸில் நான் என்ன மாதிரியான லெசன்ஸ் எடுப்பேன் உங்களுக்கு அப்படிங்கறத பற்றி நான் உங்கக்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் என்ன டவுட்ஸோ கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஓகே ஃபோர் வீலர் ம் டூ வீலர் ஆல்ரெடி ஓட்டியிருக்கீங்களா லைசன்ஸ் எடுத்திருக்கீங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் க்ளா எங்களோடய இன்ஸ்டெக்டரை ட்ரைவிங் ஸ்கூல் இன்ஸ்டெக்டர் அவங்க எப்படி இன்ஸ்டெக்ட் பண்ணுவாங்கன்னால் ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியோடய சேஃப்டி ட்ரைவிங் லெசன்ஸை பற்றி உங்களுக்கு மொதல் சொல்கிறதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு இதுவாக இருக்கும் என்ன மாதிரி கார்ல ஏறி உக்காந்ததுல இருந்து வெளியே வரதிலருந்து நீங்கள் என்ன மாதிரி வேலைகள்லாம் கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கறது தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கறத பற்றி இங்கே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து காருக்குள்ளே ஏறினதுலேர்ந்து சீட் பெல்ட்டிலருந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் கீ போடுற இடோம் டோர் லாக்கு ஒப்பனு விண்டோ ஓப்பன் லாக்கு சைல்டு லாக்கு ஏர் பேக் செக் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஃபஸ்ட் நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இதைப்பத்தி தான் நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் வெஹிக்கிள் சேஃப்டி செக் வெஹிக்கிள் சேஃப்டி செக்குங்கிறது தான் இதோடய டாபிக் இதில் இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஏறி உக்காந்து ஒடனே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிணதுக்கு அப்புறந்தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரைவிங் ஸ்கூல் தான் எங்களோடயது

ம் ம் ஆமாம் இது அதனால தான் நாங்கள் வந்து இந்த இதை ஃபஸ்ட்டாக எடுத்து இதை எல்லோருக்கும் சொல்லணும் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஓட்ட வைக்கணும்ங்கறது தான் எங்களோடய முழு கவனமும் ஆமாம் இப்போ நீங்கள் க்ளாஸஸ் வந்து மந்த்லி ஃபை டேஸ் இருக்கும் ஒன் வீக் வீக்லி ஒன்ஸு ஒரே ஒரு வீக் மட்டும் ரெண்டு நாள் கன்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு த்ரீ மன்த்ஸ் கோர்ஸ் மாதிரி இது வரும் மூணு மாதத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வந்தால் தான் நீங்கள் பர்ஃபெக்ட்டாக இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் காரை ஓட்ட முடியும் எந்த வித டேமேஜஸும் ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ட்ரைவ் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அதனால் மூணு மாதம் நாங்கள் இதை வந்து கன்டெக்ட் பண்ணுறோம் மாதத்துக்கு அஞ்சு தடவை நீங்கள் வர மாதிரி இருக்கும் டெய்லி அந்த அஞ்சு தடவையும் டெய்லி வந்திங்கன்னால் ஒரு டூ அவர்ஸ் நீங்கள் ஓட்டி பழகுற மாதிரி இருக்கும் ம் இல்லை மார்னிங் இல்லை ஈவ்னிங் முடியாது ஏன்னால் பகலிலன்னா இது வந்து மெயினாக இது பண்ணுவாங்கள் கா இயர்லி மார்னிங் ஒரு சவன் டு எயிட் ஆர் சவன் டு நைன் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் கிளம்பி இருந்தாக்கூட போதும் ஆமாம் இதுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஃபோர் தௌசண்ட் பை ஹண்ட்ரட் வரும் வித் லைசன்ஸோடு அவங்களே லைசன்ஸும் எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் கரெக்டாக ஃபைனலாக அந்த லைசன்ஸில் நீங்கள் ஒர்கவுட் நீங்கள் தான் மெயினாக கொடுக்கணும் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனெலாம் ஓட்டி பழகி நீங்கள் பண்ணிடீங்கன்னால் உங்களுக்கு லைசன்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க வித் லைசன்ஸ் தான் இந்த ஃபீஸு ஃபோர் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் ஆமாம் இதில் ஸ்டார்டிங் வந்து ஒருத்தவங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்து கைட் பண்ணுவாங்கள் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இன்டிஜுவல் ட்ரைவிங் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதம் எல்லாம் நீங்களே வந்து ஓட்டி பழகுற மாதிரி தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் ஓகேவா சார் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டுன்னால் நாளைக்கு ஃப்ரீன்னால் கூட டேரக்ட்டாக ஆஃபிஸ் வந்து பாருங்கள் சார் ஓகே சார் நான் உங்களுக்கு வாட்ஸப்பில் அட்ரஸும் நம்பரும் ஷேர் பண்ணுறேன் சார் நாங்கள் இப்ப நாங்கள் ஈவ்னிங் செவனோ க்ளாக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் சார் ஆஃபிஸை க்ளோஸ் பண்ணிடுவோம் நீங்கள் ஓகே சார் ஓகே நீங்கள் ஈவ்னிங் வாங்கள் டேரக்ட்டாக எதுன்னாலும் கேளுங்கள் சார் ஓகே சார் தேங்க் யூ